மார்க்கெட்டில் எடுக்கிற துணிக்கும் கடையில் தைக்கிற துணிக்கும் என்ன வித்யாசம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து து மார்க்கெட்டில் இருக்கிற துணி வந்து எப்பவுமே கொஞ்சம் குவால்ட்டி கம்மியாக தான் போடுவாங்க அதே வந்து கடையில் இருக்கிற துணி கொஞ்சம் குவால்ட்டி அதிகமாகருக்கும் கடையில் இருக்க மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஸ்டிச் வந்து அதிகமாக நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க ரஃப் அண்ட் டஃப்பாக தான் ஓட்டி விட்டுருப்பாங்க இதே கடையில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு நெருக்கமான தையல் போட்டு கொடுப்பாங்க நம்ம டிஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம தெச்சுக்கிலாம் அது தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இதே வந்து எடுத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து உனக்கு தைக்கிற துணிக்கு தான் விருப்பப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தைக்கிற துணி வந்து எப்போவுமே நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெச்சுக்கிலாம் அதே வந்து ரெடிமேட்டில் இருக்குறதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போட முடியுமே ஒழிய மற்றபடி போட முடியாது அது தான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்